இப்போது பழைய தலைமுறை இளைய தலைமுறைனு பார்த்தீங்கனா பழைய தலைமுறையில் வந்து அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அவங்களோடய உணவு முறைகள் உடைகள் இருப்பிடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கனா இளைய இளையத் தலைமுறையை விட வேறுபட்டுத்தான் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கனா நடுத்தர தலைமுறையினரை சார்ந்தவளாக இருக்கிறேன் இப்போ இளைய தலைமுறையருக்கும் பழைய தலைமுறையருக்கும் என்ன வேறுபாடு அப்படினு பார்த்தீங்கனா இப்போ பழைய தலைமுறையினர்கள் எல்லோருமே வந்து அவங்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள் பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கனா அவங்களோடைய பண்பாடு கலாச்சாரத்தை பொறுத்து இருக்கும் இளைய தலைமுறைகளாம் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட்டுக்கு அவங்களோடய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோடய பழக்கவழக்கங்கள் பேச்சுக்கள் அவங்களோடய உணவு முறைகள் அவங்களுடைய உடைகள் அது எல்லாமே வந்து வேறுபட்டுருக்கும் இதுதான் வந்து இவங்க ரெண்டுபேருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படினு நம்ம சொல்கிறோம் ஒற்றுமைகள் என்ன இருக்குது அப்படினு பார்த்தீங்கனா ஒற்றுமைகள்னா இப்போது இளைய தலைமுறையாக இருந்தாலும் பழைய தலைமுறையாக இருந்தாலும் எல்லோருமே வந்து ஒரு கல்சுரல் ஃபெஸ்டிவல்ஸு அதாவது இப்போ தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் புத்தாண்டு அந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வரும் போது பார்த்தீங்கனா எல்லோருமே வந்து அந்த பண்டிகையில் ஒற்றுமையாக அவங்களோடய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாங்க